ஹலோ அர்ச்சனா ஹோட்டல்லா ஆ நான் கனிமொழி பேசுகிறேன் அதாவது நேற்று டெலிவரி பண்ணிணாங்க ஒருத்தர் அவருக்கு வந்து ரொம்ப நான் ஃபைவ் ரேட்டிங்ஸ் கொடுத்துந்தேன் ஏன்னால் வந்து நேற்று வெதர் ரொம்ப மோசமாக இருந்துச்சு ரொம்ப காற்று மழை இந்த மாதிரி டைமில் வந்துட்டு அவங்க கொஞ்சம் கூட டைம் லேட் பண்ணாமல் எனக்கு கரெட்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க எங்கேயுமே மழையாக இருக்குது புயலாக இருக்குது அப்படின் சொல்லிட்டு அவங்க எங்கேயும் நிற்காம கஸ்டமர் பசியோடு இருப்பாங்க அப்படின் சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது நல்லாயிருந்துச்சு ரொம்ப பெஸ்ட்டாக அவங்க சர்வீஸ் பண்ணிணாங்க இனிமேல் நாங்கள் எப்போ ஆர்ட்ரு பண்ணிணாலும் அவங்களே அனுப் அவங்களே அனுப்புங்க